ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரி சார் தைச்சு தரேன்ங்க சார் அளவு வந்து நீங்கள் கூப்ட்டு வரிங்களா பசங்களை இல்லை நாங்கள் அனுப்பணுமா சார்

ஆ சரி சார் எல்லாம் ஒரே கலர் டிரெஸ்ஸுங்களா சார் இல்லை வேறு வேறுங் தக்கணுங்களா சார் ஆ சரிங்க சார் எந்த ஸ்டேண்டர்டு பசங்க சார் ஆ சரிங்க சார் நாங்களே அளவு எடுக்க அங்கே வந்துடுறோம் சார் ஆ சரிங்க சார் துணி நீங்கள் வாங்கி தரீங்களா இல்லை நாங்களே வாங்கிக்கணுமா சார் நீங்களே வந்து தரீங்களா சார் அப்போ வந்து தைக்கிற கூலி மட்டும் தான் சார் தர வேண்டியதாக இருக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட்டில் இருந்து தவுசன்ட் வரையும் ஆகும் சார் அந்த ட்ரெஸ் பொறுத்து இருக்கு சார் அப்பயுமே அப்படி இல்லைங்க சார் நாங்களும் தைக்கணுங்ள சார் அளவு இருக்கு ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு அளவாக இருக்காங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டிச் பண்ணணும்ல சார் சரி சார் வாங்க சார் நீங்கள் பசங்களை கூபிட்டு வாங்க சார் பேசிக்கலாம் சரிங்க சார் நீங்கள் கூபிட்டு வாங்க சார் பேசிக்கலாம் தேங்க் யூ சார்